மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து அஞ்சு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்து ஏழு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலு அஞ்சு பதினொன்று ரெண்டயிரத்து அஞ்சு நாலு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு